பள்ளியில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து புக்கில் இருக்க பாடத்தை மட்டுமே சொல்லித் தந்து கொடுக்கறதுல வந்து ஒரு ஓரளவுக்கு அவங்க கல்வியை மட்டுந்தான் கற்றுக்க முடியும் அதை விட்டுட்டு அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பேரண்ட்ஸோடய வருமானம் எவ்வளோ கடன் வாங்குறத பற்றி அவங்களுக்கு என்ன ஏதுன்னு எல்லாமே இப்போருந்தே ஸ்கூலேருந்து சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்னு நினைக்கிறோம் ஏன்னா கடன் வாங்குறத வந்து முடிஞ்ச வரைக்கும் கொறைச்சிக்கணும் சின்ன வயசுலேருந்தே வந்து யார்ட்டேயும் கடன் வாங்காமல் இருக்கிறத வெச்சி செலவு பண்ணிட்டு சிக்கனமாக எப்படி இருக்கணும் சேமிப்பு எப்படி இது உண்டியல் ஒன்று வாங்கிக் கொடுத்து கூட பிள்ளைங்களுக்கு ஒரு அஞ்சு பத்து கொடுத்து சேர்த்து வைக்க சொல்லணும் கடன் வாங்காமல் வெட்டியாக செலவு பண்ணாமல் தேவையான பொருள் மட்டும் வாங்கி இந்தமாதிரியெல்லாம் நிறையா நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுத்து பிள்ளைங்களை சின்னதுலேருந்தே இது பண்ணால் அது புக்லேயும் வந்து டீச்சர்ஸ் வந்து அதை ஒரு பாடமாக எடுத்து இதை வந்து சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்னு நினைக்கிறோங்க